ஆ சொல்லுங்கள் ஆமாங்க குழுல இருக்கிறீங்களா நீங்கள் இப்போ தனியாக இருந்தால் தான் குழுவில் இருந்தால்தாம்ப்பா லோனுக்கு தனியாவெல்லாம் லோன் தரமாட்டோம் போம்மா அது எப்படிங்க பார்த்து கொடுக்க முடியும் நீங்கள் குழுவில் இருந்தால் கொடுக்கலாம் குழுவில் இல்லைன்னு சொல்கிறீங்களே சரிங்க நீங்கள் ஆதார் கார்டு பேங்க் புக்கு எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம் ஆதார் கார்டு பேங்க் புக்கெல்லாம் கொடுங்க பார்க்கலாம் பார்த்துட்டு வெரிஃபிஃபை பண்ணிவிட்டு தரேன் ஆ கொடுங்க ஏம்மா இவ்வளோ லோன் பெண்டிங் இருக்குது இதுக்கு மேலே எப்படிமா உனக்கு லோன் தர்றது இப்போ இத்தனை லோன் இருக்குதேம்மா அது எப்படிம்மா தர்றது சரி பார்த்து தரேன் விடும்மா பார்க்கலாம் இரும்மா நாளைக்கு வாங்க ம்